புகைப்படம் எடுப்பதை ஒரு தொழிலாக தேர்ந்தெடுக்க நினைத்தீர்களா கண்டிப்பாக நான் நினைத்தேன் முந்திய கேள்விகளில் கூட என்னுடைய சமீப சமீப ஒரு புகைப்பட விரைவே நான் சொல்லியிருக்கிறேன் சிறு வயதிலிருந்தே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு தொழில் வந்து புகைப்படம் எடுக்கும் அந்த தொழில் தான் புகைப்படம் என்பது ஒரு அழகிய ஒரு புகைப்படைத்தை அழகாக காட்டக்கூடியது ஒரு தொழில் அந்த புகைப்படத்தை மறுபிறவிகளில் தம் பிள்ளைகள் எடுத்து பார்க்க மிகவும் அழகாக காட்டக்கூடியதை புகைப்படம் என்று கருதுகிறோம் நான்ரும் ந நிறையா திருமணங்களில் பூப்பு நிறையா பூப்பு நீராட்டு விழாக்களில் நான் புகைப்படம் எடுத்திருக்கிறேன் மற்றும் சில பல காரியங்களில் நான் புகைப்படம் எடுத்திருக்கிறேன் எல்லாரும் சொல்வார்கள் தனது புகைப்படம் ரொம்ப அழகாக இருக்கிறது என்று